எங்கள் வீட்டு பக்கத்திலேயே தோட்டமிட்டிருக்கோம் அதில் வந்து அவரைச்செடி புடலஞ்செடி மல்லிகைப்பூ செடி கனகாம்மர செடி முருங்கை செடி இது எல்லாமே வச்சுருக்கோம் நல்லா இருக்குது பக்கத்திலேயே கம்பி வேலியும் போட்டிருக்கோம் கம்பி வேலி சுற்றி அதை சுற்றி கம்பி வேலி போட்டிருக்கோம் இல்லைனா ஆடு இதை வச்சுருக்காது எங்கள் வீட்டில் எல்லாமே மேய்ஞ்சிட்டு போய்டும் அதில் மாடித் தோட்டம் அமைக்கணும்னு ஒரு ஆசை தான் ஆனால் மாடித் தோட்டம் அமைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஊர்லேயே தண்ணி கம்மி தான் தண்ணி வசதி அதிகம் கிடையாது அதனால் மாடித் தோட்டம் அமைக்காதிருக்கோம் மாடித் தோட்டம் அமைக்கணும்னு ஒரு விருப்பம் ஆனால் இருக்குது பக்கத்திலேயே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கத்திரிக்காய் செடி அவரை செடி எல்லாமே வச்சுருக்கோம் இது எங்கள் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக ஓரளவுக்கு ஒரு மூணு நாளைக்கு இருக்க காய் இருக்குது காய் இருக்குது நாங்கள் எங்கள் வீட்டுக்கு சாம்பாருக்கு அறுத்துக்குவோம் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது வேணுங்கிற கீரை எடுத்துக்குவோம் முருங்கைக் கீரையை எடுத்துக்குவோம் காய் அறுத்துக்குவோம் கத்திரிக்காயும் அறுத்துக்குவோம் மல்லிகைப்பூ செடி இருக்குது மல்லிகைப்பூ செடி வந்து எங்களுக்கு தலைக்கு பூ வைக்கிறதுக்கு பறிச்சிக்குவோம் கனகாம்மர செடி இருக்குது அதுலையும் பூ எங்களுக்கு வீட்டில் பிள்ளைங்க கொழந்தைங்க இருக்காங்க கொழந்தைங்களுக்கு பறிச்சுக்குவோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் தண்ணி எங்கள் ஊரில் இருந்துருந்தால் மட்டும் கண்டிப்பாக நாங்கள் மாடித் தோட்டம் வைப்போம் மாடித் தோட்டம் வச்சு ரொம்ப கொஞ்சம் பெரிய ஆளாக ஆகணுன்னு ஆசை ஆனால் அது எங்கள் ஊரில் தண்ணி இல்லையே நாங்கள் என்ன செய்யறது